ஹலோ இப்போ நாங்கள் புதுசாக வீடு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம் அந்த வீட்டுக்கு இப்போது மீட்டர் பாக்ஸ் வேணும் அதுக்கு ஆ சிங்கிள் பேஸ்

ஆ ஓகே

ஆ ஓகே

ம் ஆக்ச்சுலாக இப்போ நாங்கள் வாங்கித் தரணுமா ஆ ஓகே ஆ ஓகே ஆ இப்போ சர்வீஸுலாம் வாங்கிக் கொடுத்துருவீங்களா ஆ ஓகே கொஞ்சம் அர்ஜெண்ட்டாகலாம் பண்ண முடியாதா ஆ ஆ ஓகே ரெண்டு ஜெராக்ஸ் எடுத்துட்டு வரணுமா ஆதார் கார்ட் ரேஷன் கார்ட் ஆ ஓகே அங்கே என்னென்ன டீட்டெயில்ஸுலாம் கேட்பாங்க

ஆ சரி

ஆ ஓகே இப்போ இபி ஆஃபீஸ்லேயே பே பண்ணுற மாதிரி இருக்குமா இப்போ ரெண்டு பேர் வருவாங்கன்னு சொன்னீங்கள்ல அவங்க கிட்டேலாம் பே பண்ணணுன்லாம் கிடையாது அவங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்கா ஆ சரி ஓகே ஆ தேங்க்யூ